எங்கள் ஊரில் பார்த்திங்கனா சத்தி வாய்ந்த கோயிலிருக்குது இதை பற்றி ஒரு கதை வரலாற்று கதை என்னென்னு பார்த்திங்கனா அது வந்து பார்த்திங்கனா வருஷம் ஒரு தடவை அந்த கோவிலுக்கு வந்து பார்த்திங்கனா கெடா வெட்டி பொங்கல் வெச்சு ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க பார்த்திங்கனா ஆற்றுக்கு போகிறது அம்மை அழைக்கிறது இந்த மாதிரி நிறைய நிகழ்வுகள்லாம் இங்க நடக்கும் இது வந்து பார்த்திங்கனா ஒரு சத்தி வாய்ந்த அம்மன்னு சொல்கிறாங்க இது இந்த சத்தி வாய்ந்த அம்மனை நம்ம வருஷம் வருஷம் வழிபடுகிறதுனால வந்து பார்த்திங்கனா நம்ம ஏரியாவில் இருக்கற குளம் குட்டை எல்லாம் மழை பெய்யுது வயல்வெளி வெள்ளாமை நல்லா விளையுது எல்லா மக்கள் நல்லா செல்வ செழிப்போடு நல்லா இருக்கிறேங்காங்க இருக்கிறாங்க அப்படினு போட்டு நம்ம வரலாற்று ஒரு நிகழ்வில் கதைகளை நம்ம சொல்கிறோம்